எங்கள் மாவட்டத்தில் கொண்டாடப்படுற விழான்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் இன்னொன்று வந்து நியூ இயர் ஃபெஸ்டிவல் இன்னொன்று வந்து ரிபப்ளிக் டே இது வந்து ரொம்ப மிக சிறப்பாக நடக்கும் இதில் பார்த்திங்கனா பொங்கல் ஃபெஸ்டிவல் வந்து ஜனவரி தேட்டீன் ஆர் ஃபோர்ட்டீன் அரௌண்டில் கொண்டாடுவாங்க இது எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா வந்து உழவர் திருநாள் அப்படின்னு சொல்வாங்க எதுக்கு அப்படினா விவசாயிகளை வந்து பாராட்டி அவங்களை வந்து மதிப்பு அளிக்கும் விதமாக வந்து கொண்டாடுவாங்க அதுலேயும் வந்து அடுத்த நாள் என்ன கொண்டாடுவாங்க பார்த்தீங்கனா மாட்டுத் திருநாள் கொண்டாடுவாங்க ஸோ மாடுகள வந்து போற்றி மாடுங்க வந்து தெய்வமாக இருக்கிறதுனால மாட்டுத் திருநாள் அப்படினு சொல்லிவிட்டு கொண்டாடுவாங்க அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கனா அதுலேயே வந்து ஆத்திருநாள் அப்படின்னு சொல்வாங்க ஆத்திருநாள் எதுக்குனு பார்த்தீங்கனா ஒரு ஆற்றுல இருக்க அந்த கடவுள் பற்றி வழிபடுறதுதான் வந்து ஆற்றை மதிப்புக் கொடுக்குற விதமாகவும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படினா ஆத்திருநாள் அப்படிங்கிற விஷயத்த கொண்டாடுவாங்க ரிபப்ளிக் டே பார்த்தீங்க அப்படினா நமக்கு தெரியும் ஸோ அதை எப்போ கொண்டாடுவாங்கனு அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை அதேமாதிரி பார்த்திங்கனா ஜன்வரி ஒன்று பார்த்திங்க அப்படினா வந்து நியூஇயர் அப்படின்ற விஷயம் கொண்டாடுவாங்க ஸோ நியூ இயர் ஒன் பார்த்திங்க அப்படின்னா வந்து அது வந்து புத்தாண்டு விழா அப்படினு சொல்வாங்க ஒரு வருஷ பிறப்பு வந்து ஆரம்பிக்கும்போது வந்து கொண்டாடுவாங்க இதில் வந்து ரெண்டு வருஷ பிறப்பு அப்படி ஒன்று எங்கள்துல பார்த்திங்கனா தமிழ் வருஷ பிறப்பு ஒன்று சொல்வாங்க இஇன்னொன்னு இங்கிலிஷ் வருஷம் வருடப்பிறப்பு அப்படினு சொல்வாங்க இதில் வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டாடுறது பார்த்திங்கனா அப்படினா இங்கிலிஷ் நியூஇயர் வந்து கொண்டாடுவாங்க ரிபப்ளிக் டேவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படினா நமக்கு வந்து இண்டிபெண்டன்ட்ஸ் டேவுலேருந்து சுதந்திரம் கிடைத்தாலுமே ஜன்வரி டொன்ட்டி சிக்ஸ் அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படினா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அனவுன்ஸ்படி நமக்கு என்ன பண்ணணும்னா இண்டிபண்டென்ஸ் இண்டிபண்டென்ஸ் அப்படின்றது கொடுத்தாங்க கையில் டாக்குமெண்ட்டாக ஸோ அதனால் தான் அது வந்து ஜன்வரி டொன்ட்டி சிக்ஸ் ரிபப்ளிக் டே அப்படிங்கிறது வந்து கொண்டாடினாங்க